விவசாயத்தில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது டிராக்ட்ரு இதுலலாம் ஏறு ஓட்டுறதுக்கு கலப்பை இந்தமாரி எல்லாம் பெருசு பெருசா இருக்கும் அதுலாம் யூஸ் பண்ணிக்கிட்டுருந்தாங்க இப்போது வந்து மம்பட்டி கோடாளி கத்தி கடப்பாரை இந்தமாதிரி விவசாயத்துக்கு பயன்படுத்தபடுற கருவிகள் அதிகமாக இருக்கு இதலாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா டிராக்டர்லாம் மெயினாக மிஷின் ஃபேக்ட்ரியிலேருந்து செஞ்சு உருவாக்குவாங்க இது மண்வெட்டி கோடாளி இந்தமாதிரி கடப்பாரை சுத்தி இது எல்லாம் வந்து ஆசாரிங்கள் செஞ்சு தருவாங்க அது வந்து மரத்தில் பிடி போட்டு அதில் யூஸ் பண்ணுவாங்க மரம் எல்லாம் வீட்லேயே செதுக்கி அதில் அந்த மம்பட்டியோட சேர்த்து கோர்த்து ஒன்றா செஞ்சு அதை விவசாயத்தில் பயன்படுத்துவாங்க மரம் அறுக்குறது இதுக்கெல்லாம் வந்து அந்த கருவி ரொம்ப யூஸ் ஆகும்